நாங்கள் எங்கள் எங்கள் சொந்தக்கார சேர்த்துக்கிறோம் எங்கள் அண்ணனை சேர்த்துக்கிறோம் அதை வைத்தியம் பண்ணணும் நாங்கள் இட்டுன்னு வந்துடுறோம் ஆஸ்பத்திரிக்கு சரி இல்லாதது தான் இருக்கிறாரு அதலாம் பண்ணணும் அதுக்கு தான் உடம்பு எப்படி இருக்குது இட்டான்னு சேர்த்த பிறகு நீங்கள் எப்படி இருக்குதுனு சொல்லுங்களேன் ஆ சரி இட்டுன்னு வா சரி இட்டுன்னு ஆ

சரி நான் இட்டுன்னு வந்து சேர்த்துறேன் அதுக்கு என்ன எப்படி ஏதுனு ட்ரீட்டுமெண்டு பார்த்து சரி நாங்கள் இட்டாண்டோம்